எங்கள் ஊரில் வந்து கலாச்சசார நடைமுறையில் உள்ள பழக்கவழக்கங்கள் என்னெனான்னு பார்த்திங்கன்னா ஹிந்தில் இருக்கிறவங்க வந்து எங்கள் ஊரில் அங்காளம்மன் பண்டிகைன்னு வருஷம் வருஷம் செய்வாங்க அது வந்து எப்போ செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரிலேந்து இந்த மார்ச் மன்த்துக்குள்ள செய்வாங்க அது வந்து மயான சூரைனு சொல்லுவாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய கலாச்சார விழா தான் அதனை காண்கிறது வந்து வெளிநாட்டுலேந்தெல்லாம் வந்து வந்து பார்க்குறாங்க ஆளுங்க அதுவந்து எப்படி செய்வாங்கன்னா பத்துநாள் பதினைஞ்சி நாள் அந்தமாதிரி விரதம் இருந்து சாமிக்கு அலகு போடுறாங்க சங்கிலி இழுக்கிறாங்க அதவாது எப்படின்னா அவங்க நிறைய வேண்டுதல் வச்சுருப்பாங்க அந்த வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கொடுக்குறாங்க அது இல்லாமல் எலும்பிச்சப்பழம் போடுறாங்க அதேமாதிரி சாமி வேடம் இட்டு தீ முன்னாடி வந்து நடனம் ஆடி கடைசில் வந்து சுடுகாட்டுக்கு போயிட்டு அந்த எலும்புலாம் எடுத்து சாமி மனசை வந்து இது பண்ணுற மாதிரி நம்ம வெச்ச நே நம்ம ஆசை எப்படி நிறவேறுச்சோ அந்த அளவுக்கு வந்து சாமிக்கும் அந்த ஆசை நிற வேறுகிற மாதிரி பண்ணுறாங்க அடுத்து எங்கள் ஊரில் முஸ்லீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொஹரம் பண்டிகை வந்து செய்கிறாங்க எங்கள் ஊரில் செய்கிற மாதிரி மொஹரம் பண்டிகை வந்து டோ தமிழ்நாட்டில் எங்கேயுமே செய்கிறது இல்லை ஏன்னால் புலி வேஷம் போட்டு அது கையில் வந்து மான் கொம்பு வச்சு அதில் டேன்ஸ் ஆடி அதை சாட்டையில் அடிச்சுட்டு உடம்புல கிழிச்சுட்டு அதில் ப்ளட்டு வரும் நெருப்பில் வந்து நடப்பாங்க அதேமாதிரி ஒரு சில பேர் உப்பில் நடப்பாங்க அதில் வந்து மேல் மக்கான் கீழ் மாக்கான்னு ரெண்டு இருக்குது ரெண்டு சாமியும் வந்து ஒட்டுக்கா எடுத்துகிட்டு வந்து அதையும் வந்து ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போய் இது பண்ணுவாங்க அதுவும் வந்து முஸ்லீம்க்கு வந்து ஒரு கலாச்சார விழா தான் அந்த பண்டிகையில் இந்துஸ் நாங்களும் கலந்துக்கிறோம்